ஹலோ நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலந்து சேஷலா பேசுகிறன் ஜெயஹிந் ஸ்டேஸ்னரி ஷாப்பா இப்போ நான் வந்து புதுசாக ஸ்டேஸ்னரி ஷாப் நானும் ஓபன் பண்ணணும் கடை அதுக்கு வந்து எனக்கு வந்து திங்ஸ் நிறைய வேணும் வேணும் நோட் புக் வேணும் கிட்ஸ் யூஸ் பண்ணுறா மாதிரி திங்ஸ்லாம் வேணும் இதெலாம் ஆஃபருக்கா டிஸ்கவுன்ட்ருக்கா இந்த மாரி எனக்கு நிறைய திங்ஸ் வேணும் புதுசாக நான் இப்போ வந்து ஓபன் பண்ணுறதுதால எனக்கு அவ்வளோக்கு முழுசாக விவோரோம் தெரியல ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி சொன்னிங்கனா நான் வந்து கடை திங்ஸ் வாங்கி போடுறதுக்கும் இதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுங்க ம் சரிங் சார் சீக்ரம் நீங்கள் எப்படி இதெலாம் டெலிவரி பண்ணுவீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனியாமூரு கிராமம் அட்ரஸ் என்னாங்க ஆமாங் சார் எங்கூரில் எனக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக அமௌண்ட் வாங்கமாட்டிங்கனு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால உங்க கடைக்கு கால் பண்ணேன் இல்லை ஒன்று தான் நான் மட்டும் தான் சொந்தமாக யூஸ் பண்ணுறன் அதனால ஆ சரி எல்லா பொருளும் வாங்கிக்கிலால தரமானதாக இருக்குமா இல்லை எல்லா எப்படிருக்கும் ஆ இதைவிட வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் மளிகை பொருட்களும் அதுவும் இருக்குமா உங்க கடையில் சரிங் சார் நான் வந்து வாங்கிக்கிறேன் அட்ரஸ் சொல்லுங்க அட்ரஸு உங்க அட்ரஸு அனுச்சிவுடுங்க நான் சொல்கிறன்

ஆ சரிங்க சார் நான் ஆ ஓகே நான் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுறன் அவங்க என்னோடய அட்ரஸை நான் வந்து அனுச்சிவுட்றன் நீங்கள் வந்து எனக்கு வந்து டெலிவரி பண்ணிடுங்க சார் நான் வேணுங்கிற திங்ஸ்ஸெல்லாம் நான் உங்களுக்கு மொபைலில் வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் பண்ணிவிட்றன் நீங்கள் அனுச்சிவுட் ம் சரிங்க தாங்ஸ் சார்